முந்தைய காலத்தில் அப்போ உள்ளவங்க வந்து வாழ்ந்த இடம் இது அவங்க கட்டின கோவில் எல்லாமே வந்து இப்போ உள்ளவர்களுக்கு வந்து உபயோகப்படுதுன்னு தான் சொல்லுவேன் அந்த காலத்தில் இப்போ ஒரு கோயில் கட்டுறதுனா அது முடியாது அந்த காலத்தில் பார்த்திங்னா எல்லா ஊருக்கும் கோயில் கட்டி இப்போ வரைக்கும் அது மக்கள் போகிற இடமா வச்சுருக்காங்க ஒரு மன மன நிம்மதி அவங்களுக்குள்ள ஒரு இது எல்லாத்தையும் போக்குகிற ஒரு விஷயமா அந் அந்தக் காலத்தில் பார்த்திங்னா இப்போ அங் நிறையா இடத்துல ஏரி கட்டி வச்சுருப்பாங்க தண்ணி எப்படி சேமிக்கிறது அதை எப்படி பயன்படுத்துவது அது இந்தக் காலத்து வரைக்கும் எல்லாேருக்கும் பயன்படுது அப்போ கட்டின ஏரி இப்போ வரைக்கும் எல்லாேர்க்கும் விவசாயத்துக்கு நிறையா ஊருக்கு நிறையா மாநிலத்துக்கு அந்த தண்ணியை நம்பிதான் நிறைய பேர் இருக்காங்க அதெலாம் வந்து அந்த காலத்துலேயும் இந்த காலுக்கு வந்து உபயோகப்படுது ஏகப்பட்டது ஏன்னால் அப் அப்போ உள்ள ஏரியை வச்சுதான் இப்போ எல்லாேருமே மக்கள் நம்பி இருக்காங்க இப்போ விவசாயம் பண்ணுறவுங்க நெல் அறுவடை பண்ணுறவுங்க காய்கறிகளை அறுவடை பண்ணுறவுங்க எல்லாேருக்குமே வந்து தண்ணி தான் வந்து ரொம்ப தேவைபட்ற ஒரு விஷயம் இந்த காலத்தில் கட்டுறதுங்குறது ரொம்ப கஷ்டம் அந்தக் காலத்தில் இருந்த மக்கள் அப்பயே ஏகப்பட்ட ஏரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க யோசித்து எல்லாேருக்கும் யூஸ் பண்ணணும் அப்படினு அந்தக் காலத்துலேருந்து கட்டினது இப்போ வரைக்கும் இருக்குது நூறு இரநூறு வருஷமா ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்குது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க அதெலாம் அந்த காலத்தில் அவங்க செஞ்சாலும் இந்த காலத்து இப்போ இது மக்களுக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அந்த காலத்தில் வந்து மரம் வந்து நிறையா நட்டு வச்சுட்டுப் போயிருக்காங்க இது பண்ணிட்டு இயற்கைக்கு வந்து அதிகம் முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த அந்த அந்த காலத்துலேருந்து மரம் வளர்க்கணும் இது பண்டையது நிறையவும் சொல்லி கொடுத்துப் போயிருக்காங்க எப்பட்லாம் இருக்கணும் இதுதான் வழிமுறைகள் இப்பட்லான்டு அதை வந்து எல்லாம் பின்பற்றி இப்போ இப்பயும் அதை பின்பற்றாமல் இருக்காங்க நிறையா பேர் வ வரலாற்று முக்கிய இது எதுவுமே வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்க செஞ்சது எதுவுமே வீணாக போகிற விஷயம் எல்லாமே நல்ல விஷயம்தான் முழுக்க முழுக்க